எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் எனக்கு கிறிஸ்ட்டின் சாங் நல்லா கேட்பேன் மெலோடியான சாங்கு மனதுக்கு இதமான சாங்கு எஸ்பிபி சாங்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் எஸ்பிபி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கிறிஸ்டினில் ஜான் ஜிப்ராஜின் சொல்லிட்டு அவரோடய சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமலே ரியலாக பாடுவாங்க கச்சேரிகளில் பாடுவாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்